குழந்தைகள் இந்த ஓய்வு நேரத்தில் பொழுதுபோக்குக்காக பார்த்தீங்கன்னா டிவி பார்க்கறது கேரம்போர்டு விளையாடுவது நண்பருடன் விளையாடுதல் தாயத்து அந்த செலவழிகிறது ஓவியம் வரையிறது படத்துக்கு செல்வது சில கொழந்தை காடன் அமைக்கிறாங்க தோட்டம் போடுறாங்க இந்த பண்ணுறாங்க சில குழந்தைகள் வந்து லைப்பரி போய் புத்தகம் படிக்கிறது தன் நாலேஜை வளர்த்துறக்காக பண்ணுறாங்க செல்ஃபோனில் குழந்தைகள் வந்து படம் பார்க்கறது தேவையான விஷயங்கள தேடுறது ஃபேஸ்புக்கு வாட்ஸ்ஆப்பு இந்தமாரி சில குழந்தைகள் பண்ணுறாங்க சில குழந்தைகள் கூ கூகுளில் போய் நம்ப பாடத்துக்கு தேவையான சில விஷயங்கள தேர்ந்தெடுத்து பண்ணுறாங்க அதேபோல் பார்த்தீங்கன்னா நீச்சல் அடிக்கிறது அப்புறமாக சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டோர் கேம் வந்து பல்லாங்குழி செஸ்ஸு கேரம்போர்டு இந்தமேரி கேமு வந்து விளையாடுறாங்க சில குழந்தைங்க ஜாலியாக நண்பருடன் அடைகா அரட்டை அடிக்கிறது ஊர் சுத்துகிற இந்தமாரி பண்ணுறாங்க வா சில குழந் தம்பி தங்கையோடு விளையாடுகிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் கலை கற்றுக்கறாங்க படிப்பு தவிர மற்ற விஷயங்கள் வந்து கம்யூட்ரு கோர்ஸு டைப்ரைட்டிங்கி இந்தமாரி எல்லா சில குழந்தைகள் வந்து கிளாஸ் போய் கற்றுக்கறாங்க பல குழந்தைகள் வந்து அப்படியே அப்பா அம்மா கூட இந்த வெளியூர் செல்வது கடை வீதி செல்வது மார்க்கெட் செல்வது இந்தமாரி எல்லா குழந்தைகளும் விருப்பமா இருக்கிறாங்க எந்த ஒரு குழந்தையும் பொழுதுபோக்காக வீட்டில் செலவிட விரும்புறதில்லை அதே நேரம் பார்த்தீங்கன்னா வெளியே சுற்றுறது இதை விரும்புகிறாங்க அதுலாம் ஆர்வமாகவும் இருக்கிறாங்க இந்த பொழுதுபோக்காக பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா தா அப்பா அம்மா விளையாட்டு நண்பர்கள் இது மூலம் விளையா செலவிடுறத விரும்புகிறாங்க